எங்கள்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலாச்சாரம் வண்டு உண்டு கோயில் திருவிழாக்களில் வந்து நாங்கள் வீட்டில் வந்து மணி கட்டுவோம் சாமிக்கு வந்து புடவ நகை அதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் திருமணம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீ எங்கூர்லெலாம் வெள்ளை ஸாரி மட்டும்தான் கட்டுவாங்க எங்கள் குடும்பத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தை வந்து நாட்டார் குடும்பம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது க கடைபிடித்தே ஆகணும்னு சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் மாற்றக்கூடாது இது வந்து நம்ப வரலாறு வரலாறாக வருது அதனால் மாற்ற கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலாச்சாரத்தை வந்து மாற்றக்கூடாது பெண்கள்னால் சீலை கட்டிகிட்டுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்தில் அப்புறம் பெண்கள்லாம் கீழே குனிந்துதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க